நாங்கள் விருந்தினங்கள் வந் விருந்தினர்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்போ வருவாங்கன்னு இருக்கும் வந்தால் அவர்களுக்கு பிடித்தத செஞ்சு நம்ம பிடிக்க அவர்களுக்கு சமைத்து போட்டு அவங்க சாப்பிட்றது திருப்தியாக இருக்கும் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கள் பையன் மருமகள் பேரன் பேத்தி அவங்களுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து சமைத்து போடுவோம் அப்படி சமைக்க முடியலன்னாலும் ஹோட்டலில் வாங்கிகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்றத பார்த்து திருப்தி அடைவாங்க அடைவோம் ரொம்ப பிடித்தது வந்து சமையல் தான் எனக்கு யார் யாருக்கு என்ன பிடிக்குன்னு செஞ்சு போ நானே செய்யணும்ன்ட்டு ஆசையாக இருக்கும் சமைத்து போடுவேன் ரொம்ப எனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது சமையல் தான் சமையலுக்காக நான் ரொம்ப இது பண்ணுவேன் போய் நானே காய் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிகிட்டு வருவேன் கீரை லீவுன்னால் கீ கீரை ஏதாே ஒரு கீரை வாங்கி பிள்ளைங்களுக்கு சமைத்து போட்டுருவேன் இன்றைக்கு கூட பசங்களுக்கு லீவு தான் கீரை தான் கடைஞ்சி இருக்குது அதுங்கள் சாப்பிடாதுங்க கொஞ்சம் மிரட்டி சாப்பிட வெச்சுருவோம் எதாவது ஒன்று செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன்